அண்ணா நாங்கள் இங்கே ஹவுஸிங் போர்ட்டில் இருந்து பேசுகிறோம் எங்களோட விடு வந்து ஒரு ஃபுளோர் தான் கட்டிருக்கோம் மேலே வந்து ஒரு சிங்கிள் ரூம் போட்லான்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா ஒரு பத்துக்கு பத்துன்னா எவ்வளோ ஆகுன்னா சிமெண்ட்டு செங்கல் இதெலாம்

ஹவுஸிங் போர்ட்டில் இங்கே வகாப் நகர்னா

இல்லணா செப்பரேட்டாகதான் போடணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்தானா போடணும் இல்லைணா பெட்ரூம் ஒன்று அதோட அட்டாச் ரெஸ்ட்ரூம் வரனுணா ஸ்டே பண்ணுறதுக்காக அதற்காகதான் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குண்ணா ஆனால் படிக்கு வந்து ஒரு அட்டாச்சாக ஒரு ரூம் போடணும் மேலே வந்து ஆமாம் கீழருந்து ஸ்டெப்ஸ்க்கு வர்றோம்ல அந்த இடத்தில் ஒரு ரூம் போட்டு அதுக்கு அப்பறமாகதாணா இந்தப்பக்கம் ஒரு ரூம் போடணும் கீழப் பெரு அவ்ளதானா இருக்கும்

ஓகேண்ணா சரி நீங்கள் இந்த வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணாக்கூட ஓகேணா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக எனக்கு இல்லை இல்லை எனக்கு எனக்கு செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்தே வந்து ஒரு ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் சொல்லிடீங்கனா நான் எந்த அமௌண்டடில் எனக்கு வேணும்ன்றதை நான் சொல்லிடுறேணா அந்த சைஸ்க்கு மட்டும் எனக்கு போட்டுக் கொடுத்துருங்க ஆமாம்ங்களா ஆமாம் ஆமாம்மா

சரி அண்ணா ஆமாம்ண்ணா டைல்ஸ் தான் கிழவும் நான் ஆல்ரெடி டைல்ஸ் தான் போட்டுருக்கோம் அதனால மேலேயும் டைல்ஸ் இருந்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதற்காக டைல்ஸ் அண்ணா டைல்ஸ் நான் வாங்கிக் கொடுத்துர்றேணா மற்றது மட் சரிங்க அண்ணா

ஆமாங்களா சரிங்கணா நான் வந்து மெட்டீரியல் வாங்கிக் கொடுத்துர்றோம்

ஓவ் சரி சரி சரிங்க அண்ணா சரி அப்படியானா மெட்டீரியல் நான் மெட்டீரியல் வாங்கிக் கொடுத்திர்றேன் நீங்கள் வந்து லேபர்ஸ்சும் மட்டும் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஒர்க் முடிச்சுக் கொடுத்துருங்க ஏன்னா நாங்கள் ஆமாம் தெரிஞ்சவங்ளே இருக்காங்க சல்லியும் ரிலேட்டிவ் தான் வச்சுருக்காங்க நாங்கள் வாங்கி எடுத்துக் கொடுத்துர்றோம்

சரிங்க அண்ணா சரி நீங்கள் மன்டேவில வந்து ஸ்டார்ட் பண்ணிர்றீங்களா வந்து பார்த்துட்டுப் போங்க என்னென்ன வேணும்னு எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கனா நான் வாங்கிக் கொடுத்துர்றேன் சரிங்க அண்ணா ஆமாண்ணா

ஆமா அண்ணா ஆமாம்

சரிங்க அண்ணா இல்லை நான் விசாரிச்சு பார்த்துட்டுக்கூட இல்லை எனக்கு அதிகமாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்லுறேன் நீங்கள்கூட அந்தமாதிரி வாங்கிறீப்பிங்க ஓகே அண்ணா சரிங்க அண்ணா